ஹலோ ஹலோ நாங்கள் பர்சனல் லோன் வந்து கனெக்ட் பண்ணுறோங்க ஆ உங்களுக்கு வேணுங்கமா ஆ எவ்வளோ வேணுங்க ஆ பத்து லட்சம் நீங்கள் கேட்டிங்கனால் நீங்கள் மாசம் மாசம் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் கட்டிடுவிங்களா ஆ ஓகே மாதம் ஒரு பத்தாயிர ரூபா வட்டியே கட்டுற மாதிரி இருக்கும்க ஆ இதெல்லாம் ஓகேனால் நீங்கள் வந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க உங்களோடயது உங்களோடயது அப்புறோம் உங்களுக்கு வந்து சாட்சி கையெழுத்து போடணும் நீங்கள் கட்டிடுவீங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு சாட்சி கையெழுத்து போடணும் அவங்களோட ஃபோட்டோ ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறோம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க உங்களோடய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று வேணும் அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ஸும் ஒன்று வேணும் ஆ அப்புறோம் வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வேணும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அப்புறோம் வந்து நீங்கள் கட்டிருவீங்க அப்படிங்ககிறதுக்காக உங்களோடய ஒரு ஃப்ரூப் வந்து வேணும் உங்களோடய வீட்டு பத்திரோம் அல்லது நிலோம் இருந்துச்சுனால் நிலத்தோடய பத்திரோம் ஏதாச்சு ஒன்று கொடுத்துருங்க ஒரிஜினல் வந்து எங்கள் கிட்ட கொடுத்துருணும் அது ஒன்று கொடுத்துர்ணும் அப்புறோம் பேன் கார்டு ஜெராக்ஸ் வேணும் பேன் கார்டு ஜெராக்ஸ் கொடுங்க அப்புறோம் நான் சொன்ன பேங்க் பாஸ் புக் ஜெராக்ஸ் கொடுத்துருங்க பேன் கார்டு அப்படி உங்கள் கிட்ட இல்லை அப்படினால் பேன் கார்டு அப்ளை பண்ணி பேன் கார்டு வாங்கிட்டு அந்த பேன் கார்டு வந்து நீங்கள் கொடுக்குணும் பேன் கார்டு ஜெராக்ஸ் எல்லா ஜெராக்ஸ்ஸும் நீங்கள் எடுத்துட்டு வந்துடுங்க ஆபிஸ்க்கு அப்புறோம் நீங்கள் மாதம் மாதம் வட்டி வந்து பத்தாயிரம் கட்டிடணும் அப்படி நீங்கள் வந்து கட்டி முடிச்சு ஆ சொல்லுங்கள் அதாங்க நீங்கள் வந்து பத்தாயிரம் கட்டுற மாதிரி வரும் வட்டி மாதம் அப் ஆமாம் பத்து லட்சத்துக்கு அப்படி நீங்கள் கட்டிகிட்டு நீங்கள் வந்து இடைல வந்து காசு நிறையா வச்சுருந்தீங்க அப்படினா இந்த கடன் வந்து நீங்கள் முக்கால்வாசி நீங்கள் வந்து வட்டி கட்டிட்டிங்க அப்படினு ஒரு அப்படி இருந்ததுனால் ஒரு அஞ்சு லட்சம் பக்கம் நீங்கள் வட்டியே கட்டிட்டிங்க அப்படினா நீங்கள் காசு வச்சுருந்திங்கனா நீங்கள் வந்து மொத்தமாக கட்டிவிட்டு நீங்கள் இந்த கடனை வந்து குளோஸ் பண்ணிக்கலாம் இந்த லோன் வந்து ஆ அப்படி வந்து குளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் காசு வச்சுருந்தா ஃபுல்லாக கட்டிகிட்டு கூட நீங்கள் இந்த இதை வந்து முடிச்சுக்கிலாம் ஆ அஞ்சு வர்ஷத்துக்குள்ளே கட்டணும் அப்படி கட்டிக்கிலாம் உங்களுக்கு ஓகேனால் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ சரிங்க ஆ நாளைக்கே வந்துடுங்க நாளைக்கு ஆபிஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணு ஆ சரி வெச்சுருட்டுங்களா